நான் நான் ஸ்கூல் படிக்கும்போது அதாவது டிராயிங் காம்படிஷன் கலந்திருக்கேன் அதாவது ஒன்னாவதுலந்து எட்டாவது வரலியும் டிராயிங் காம்படிஷன் இருக்கும் கலந்திருக்கேன் அதிகமாக வரைஞ்சதில்ல ஆனால் வரஞ்சு பா பிரைஸ் வாங்கியிருக்கேன் இந்தமாதிரி ஃபோர்த் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் பிரைஸ் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு பிரைஸெல்லாம் வாங்கினதில்ல கலந்து பிரைஸ் வாங்கியிருக்கேன்